நீங்கள் எப்பொழுதும் போல் பேனாவை கொண்டு எழுத விரும்புகின்றிர்களா அல்லது லேப்டாப் இல்லை மொபைல் மூலமாக டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா இது எப்படினா வச்சுக்குங்க எப் எப்படினு பார்க்குறப்போ எல்லாரும் மோஸ்ட்லி மொபைல் ஹேண்ட்ரைட்டிங் தான் ரிட்டன் தான் எந்த ஃபீல்ட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் பென் தேவைப்படும் பென் இல்லைனா எங்கேயுமே போக முடியாது சைன் முதக்கொண்டு ஒரு வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது ஒரு பெனில் தான் இருக்குது அதனால என்னென்னா கையால் எழுதுகிறது பெஸ்ட்டு காலேஜ் அண்டு ஸ்டடி ரிலேட்டடில் பார்க்குறப்போ நம்ம மோஸ்ட் ஆப் ஆல் ரைட்டிங் தான் அதாவது பெனில் தான் எழுதுகிறோம் காலேஜ்னு பார்த்தா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ஸு அவங்கள்லாம் பார்த்தா என்ன தான் பக்கம் பக்கமாக கதை எழுதுனாலுமே பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நாற்பத்தஞ்சு பக்கம் எழுதினா தான் பாஸே ஆக முடியுது என்ன பண்ணுறது எழுதி தான ஆகணும் பாஸ் ஆகணும்ல அதனால எழுதி தான் ஆகணும் அண்ட் தென் நம் இது வந்து மொபைல் ஹேண்ட் ரைட்டிங் இதை வி இதை அண்ட் தென் பெட்டராக இருக்கிறது என்னென்னா சிஸ்டம் அண்ட் மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுறது டெக்ஸ்ட் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ரொம்ப ஃப்ளுயெண்ட்டாவும் நம்ம கட கடனு டெக்ஸ்ட் பண்ணலாம் அண்ட் தென் அதில் ரொம்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏன் வராதுன்னா அந்த நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற அப்போ கிபோர்ட்லையும் அந்த வேர்ட் வந்துடும் அதனால டக் நம்ம வந்து அதை பிக்கப் பண்ணி போட்டுக்கிட்டு எழுதிக்கலாம் ஆனால் நம்ம ரிட்டனாக எழுதுகிறப்போ நம்ம நம்மக்கிட்ட சின்ன சின்ன பிழைகள் இருக்கும் தான் ஆனால் அது அதில் வரும் ஆனால் கிபோர்ட்டில் அப்போ பார்க்குறப்போ அந்த பிழைலாம் வராது ஏன்னா அந்த போர்ட்டில் வந்துடும் இ இ இதான் இத இதான் நார்மலாக ஆனால் இப்போது சொல்கிறப்போ என்னெல்லாம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குனா ஷார்ட் ரைட்டன்னு இன்னொன்று இருக்கு டைப் அண்ட் தென் டைப் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது ஷார்ட் ரிட்டன் பார்க்குறப்போ ஆனால் எதுக்குன்னா ரிப்போட்டராக இருப்பாங்க அவங்க வந்து இப்போ யாரையாச்சும் இன்டர்வியூக்கோ இதோ பேட்டிக்கோ போகிறப்போ அவங்க அந்த சொல்கிற ஸ்பீச்சை ஃபுல்லாக அவங்களால எழுதவே முடியாது அதான் ஷார்ட் ரிட்டன் அவங்க அதான் ஒரு கிபோர்ட் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக எழுதி வச்சிருப்பாங்க அவங்களோட நோட்ஸில் அதை அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுக்கு ஹெட் நியூஸ்ஸாவும் நியூஸ்ஸாவோ அண்ட் தென் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு தீம்மாவோ அதை கொடுப்பாங்க டைப் ரைட்டிங் க டைப் ரைட்டிங் சொல்கிறப்போ அங்கே வந்து ஆக்சுவலாக டைப் தான் அதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அதை டைப் ரைட்டிங் யூஸ் ஆகுது டைப் ரைட்டிங் பார்க்குறப்போ எல்லா ஃபீல்ட்லையுமே மோஸ்ட்லி டைப் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு பார்க்குறப்போ டைப் டைப் இல்லைனா அங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே டைப் தான் டைப் அதனால இப்போ மோஸ்ட் ஆப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ஸுக்குமே டைப்புக்கு தான் போகிறாங்க அண்ட் தென் விஓ விஓ எக்ஸாம்மா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்மா இருக்கட்டும் அவங்க என்ன கேட்குறாங்கனா டைப் டைப் சர்டிஃபிகேட் ஏன்னா அந்த இதில் ப்ரிஃபெரன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க ம அவங்களுக்கு கொஞ்சம் போஸ்டிங் கிடைக்கிறதுல வேல்யூபெல்லாக இருக்கும் இது போலலாம் இருக்குது வேற என்னது இப் டைப் இது வேற என்ன எழுதுகிறத பற்றி சொல்கிறேன் எழுதுகிறது சின்ன பிள்ளையில் இருந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து எழுதி நம்ம கத்துக்கிட்டோன்னா அந்த கையை பென் புடித்து எழுதுகிறது வந்து நம்மளை விட்டு போகவே போகாது அது அதில் சில பேர் ரொம்ப அடிக்ட்டே ஆகிடுவாங்க சில பேரோட எழுத் அதான் தலை எழுத்து நல்லா இருந்தா தலை எழுத்து நல்லா இருக்காதுனு சொல்லுவாங்க சில பேரு அப்பிடிலாம் எதுவுமே கிடையாது அவங்கவங்க தலை எழுத்து அவங்கவங்க கையில் தான் இருக்கு அவங்கவங்க தான் அவங்களோட தலை எழுத்துலாம் மாற்றிக்கணும்